மக்களுக்கு ரொம்ப சேஃப்ட்டி இல்லாது இருக்குது தனியாக போயிட்ருக்குள்ளேயும் வரக்குள்ளேயும் சரி பஸ்ஸில் போவக்குள்ளேயும் வரக்குள்ளேயும் சரி பாதுகாப்பில்லாததாக எங்கே பார்த்தாலும் இருக்குது குடித்து குடித்துட்டு எல்லோருமே ஒரு மாதிரி திட்டுவாங்க அடிக்க வருவாங்க அதெல்லாம் தடுக்கணும் குடிப்பழக்க குடி இதை கட்டுப்படுத்தணும் அதுக்கு அவேர்னஸ் கொடுத்து அவங்கள நல்லபடியா ஒரு வழிக்குக் கொண்டு வரணும் அதுவும் இல்லாமல் காப்பான்னு ஒரு ஆப் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா மூணு ஷேக்அவுட் பண்ணீங்கன்னால் நீங்கள் எதோச்சி எதாச்சும் ஒரு ஆபத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னால் அவங்களே வந்து உங்களை காப்பாற்றுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளே நாம்மளே பாதுகாக்கணுன்னு ஒரு குறிக்கோள் வச்சி எங்கே போனாலும் ஒரு சேஃப்டியாக எதுவுமே கையில் எதாச்சும் வச்சிக்கங்க